ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி நானூறு ரெண்டு லட்சத்தி மூவாயிரத்தி ஐநூறு மூணு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூறு ஆறு லட்சத்தி ஏழாயிரத்தி ஒன்று